ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் வெட்னரி டாக்டர் தான் வெட்னரி ஹாஸ்பிட்டலு தான் ஆ நல்லாருக்கேன் சார் நீங்கள் நல்லாருக்கீங்களா சொல்லுங்கள் சார் ஆ அப்படிங் ஆ எவ்வளோ நாளாக அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படியா ஆ ஆ அப்போ அது தாய்க்கிட்டேந்து சீக்கிரம் தூக்கிகிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஏதாவது உடம்புக்கு முடியாமல் இருக்கும் நீங்கள் அந்த வெட்னரி இது இருக்குல்ல நான் நாய்க்குலாம் தனியாக ஃபுட்டு கொடுப்பாங்கள்ல சில இடத்துல அந்த ஷாப்பில கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றா மாதிரி ஏதாவது ஃபுட்டு கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு பழகிடுச்சின்னா திரும்ப அப்புறம் நார்மலாக ஃபுட்டு சாப்புடுற மாதிரி மாறிவிடும் ஆ அந்த குட்டி என்ன மேலா ஃபீமேலா ஃபீமேல் தானா சரி சரி சரி ஃபீமேல்க்குலாம் கொஞ்சம் நோய் எதிர்ப்புச் சக்தி கம்மியாக தான் இருக்கும் இல்லை அது குட்டிக்கிட்டேந்து கொஞ்சம் சீக்கிரம் தூக்கிகிட்டு வரக்கூடாது அதுக்குன்னு ஒரு ஆ நான் நாலு மாதம் அஞ்சு மாதமாவது குட்டி தாய்க்கிட்ட பழகணும் ஆ அதான் அதுல்லாமல் இருக்கறது தான் அதுக்கு பெரிய நட்டம் பால் கூட குடிக்க மாட்டிக்கிது வீட்டில வீட்டில பால் கூட குடிக்க மாட்டிக்கிது அது பால் மட்டும் தான் குடிக்கிது அதான் சாப்பிட மாட்டிக்கிது ம் ம் அதான் இப்போ நீங்கள் அந்த ஸ்பெசல் ஃபுட்டை வாங்கி கொடுத்துப் பாருங்கள் ஒன்ஸு அதுக்கப்பறம் அது எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும் அதுக்கானது குட்டி வாக்கு இல் இல்லைல்ல மிருகங்கள்ட்டேந்து நமக்கு அதிகமாக வர்றாது இது குட்டி தானே அதனால் அதில் ஒன்றும் ஸ்ப்ரெட்டாவாது இப்போ செப்பரேட் பண்ணி தான வச்சிருக்கீங்க அந்த குட்டியை தனியாக தானே இருக்கு வீட்டில ம் சரி சரி கொஞ்சம் நாள் அதை அந்த சாப்பாடு செரிமான பிரச்சனைலாம் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணியே வைங்க அதுக்கப்பறம் திரும்ப நார்மலாக எல்லாருக்கூடையும் ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் நாள் இருந்துச்சுன்னா அதுக்கப்பறம் திரும்ப பழைய மாதிரி அது ஃபுட்டு வந்து செரிக்க ஆரமிச்சிரும் நல்லா மற்றது பால் குடிக்கிற மாதிரி மற்றதும் சாப்பிடவும் ஆரமிச்சிரும் ஆ அதனால் கொஞ்சம் நாள் மட்டும் அதை கொஞ்சம் செப்பரேட் பண்ணியே வச்சுக்கங்க மற்றப்படி நடக்க எதுங்க சார் வாமிட்டும் பண்ணுது ஆ அதான் அது வந்து செரிமான பிரச்சனை தான் இருக்கு அந்த நீங்கள் அந்த கடையிலப் போயிட்டு நீங்கள் வாங்கி க மம் ஸ்பெசல் ஃபுட்டை கொடுங்க அதை சாப்பிட்டதுக்கப்பறம் கண்டிப்பாக சரியாயிடும் சாப்பிட்டு அப்பறமாக கால் பண்ணி ஸ் ஓகே சார் தேங்க் யூ சார்